ஆ ஹலோ சார் வணக்கம் சார் சார் நான் இங்கே மொபைல் ஷாப்லேருந்து பேசுகிறோம் ம் ம் இல்லை சார் இப்போது நீங்கள் வந்து இ எங்களுடைய இதில் தகவல் மையத்துலேருந்து நாங்கள் உங்கள் உங்கள் நம்பர் நாங்கள் எடுத்தோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஒன் ப்ளஸ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்னு சொல்லிட்டு எங்களுடைய தகவலில் இருக்கு அந்த ஒன் ப்ளஸில் நிறைய மாடல் இருக்கு சார் நீங்கள் எது மாதிரி மாடல் நீங்கள் பார்க்குறீங்க சார் ஒன் ப்ளஸில் ஓகே ஓகே சார் இப்போது நீங்கள் டென் தௌசண்ட்லேருந்தே இருக்குது சார் டென் தௌசண்ட்லேருந்தே நம்மளுக்கு வந்து சிக்ஸ்ட்டி தௌசண்ட் வரையும் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி ரேஞ்சில் பார்க்குறீங்க சார் ஓகே ஓகே சார் இப்போது ஃபிஃப்ட்டீன் டு ட்வெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாடல் எதுவும் இல்லை ப்ரசண்ட்டில் இப்போ நியூ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்ட்டா லான்ச் பண்ணிருக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் இருக்கு அது நீங்கள் மத்ததுக்கும் அதுக்கும் என்ன கம்ப் அதுக்கும் என்ன இதுக்கு வந்து ஸ்பெசல் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் கேமரா நல்லாருக்கு மெகா பிக்சல் நல்லாருக்குது சார் ஃப ஃப்ரெண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் மெகா பிக்சல் இருக்குது பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டீன் மெகா பிக்சல் இருக்குது இதில் இன்னொரு என்ன பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டு சார்ஜரு பெடியுவபிள் சார்ஜர்ஸ் கொடுக்கறோம் அதே மாதிரி இப்போது உங்களுக்கு மெமரி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி சார் உங்களுக்கு வந்து பர் மெ மெமரியை வந்து ஃப்ரீயா இது பண்ணலாம் இன்ஸெர்ட் பண்ணலாம் ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னென்னா உங்களுக்கு மெமரி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலா போட்டுக்கலாம் உங்களுக்கு டூ டூவல் சிம் சார் இப்போ வந்து ப்ரசண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மொபைல்லையும் இப்போ ஃபைவ் ஜி தான் லான்ச் ஆயிருக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்க்கற மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜில இருக்கும் இதுன்னா இப்ப நியூவா லான்ச் ஆகிருக்கற ஃபார்ட்டி தௌசண்ட் மொபைல் சார் நீங்கள் டொண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் கேட்கறீங்க இது ஃபிஃப்ட்டீன் ருப்பீஸ் கேட்கறீங்க டென் டு ஃபிஃப்ட்டீன் கே ருப்பீஸ்க்கு அது நீங்கள் அதோட இது நல்லா பண்ணீங்கன்னால் உங்களுக்கு நல்லாருக்கும் சார் ஆ இது ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் சார் ஏன்னால் இப்போ ஃபைவ் ஜி மொபைல்னால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராசஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டா தான் சார் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் இல்லை சார் இங்கே இன்டர்னல் வந்து எயிட் ஜிபி தான் சார் நீங்கள் எக்ஸ்டர்னல் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் இப்போ ஃபோன் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன் இதில் ரெ ரெண்டு ஆப்ஷனா இருக்குது சார் இன்டர்னலா நீங்க பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னலாவும் நீங்கள் மெமரி கார்டு வந்து இன்ஸெர்ட் பண்ணிக்கலாம் சார் இதில் இன்டர்னல் எயிட் தான் சார் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் நீங்கள் ந எவ்வளோ ந ஆ ஆ சார் மாற்றி இது ம் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டு ஃபிஃப்ட்டி சிக்ஸ் வரும் சார் ஆமாம் சார் இல்லை ஆ அப்படியும் அந்த ஆப்ஷனும் இருக்குது சார் நீங்கள் இனிஷியல் பேமெண்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம் இனிஷியல் பேமெண்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஆஃபர்ஸும் இருக்கு சார் இப்போ ஆஃபர் எப்படி பார்ப்போன்னா இப்போ ஒன்ஸ் நீங்கள் ச அமௌண்ட் பே பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு எங்கள் சைட்லருந்து உங்களுக்கு வந்து டிஸ்கௌண்ட் பண்ணுவோம் ப்ரெ அமௌண்ட்லருந்தே அந்த ஒரு ஆஃபர் சார் அனதர் ஒன் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் டிஸ்கௌண்ட் வேணால் எனக்கு என்ன ஒரு கிஃப்ட்டு பண்ணுங்கன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக் ப ஏர்பேட்ஸ் தருவோம் சார் அப்படி இல்லைன்னா நெக் பேண்ட் தருவோம் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது ஓகே சார் ஓகே சார் ந இருந்தாலும் எவ்வளோ பெஸ்ட்டா பண்ணும் பண்ண முடியுமோ நான் பண்ணி தர்றேன் சார் ஓகே சார் வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இல்லை சார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது ஆனால் நீங்கள் இன்சூரன்ஸ் நீங்கள் அப்ளே பண்ணிங்கன்னால் உங்களுக்கு என்ன டிஸ்ப்ளேயில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னால் அது உங்களுக்கு வந்து ஒன் இயர் நாங்கள் வாரண்ட்டி போட்டுத் தருவோம் அதே மாதிரி ஃப்ரீயா நான் உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணிக் கொடுப்போம் சார் என்ன ப்ராப்ளம் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிருப்பீங்கள் கீழே எங்கன்னா போட்டுருப்பீங்க டிஸ்ப்ளே என்ன போயிருக்கும் அதே மாதிரி ஸ்பீக்கரில் எதுனா ஒரு ப்ராப்ளமா இருக்கும் நீங்கள் யூஸ் ப இ இது பண்ணுறதப்போ சார்ஜஸ் கனெக்ட் பண்ணுறப்போ அந்த ஃப்ளக் பாய்ண்ட்டில் என்ன ப்ராப்ளமா இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி இருந்தால் எல்லா சார்ஜ் எல்லா சர்வீஸும் நாங்கள் பண்ணிக் கொடுக்கறோம் சார் ஒன் இயர்க்குள்ள எனி ப்ராப்ளம் ஓகே சார் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ நீங்கள் வாங்க சார் எங்கள் கடைக்கு வாங்க வாங்க உங்கள் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரசண்ட்டில் ப்ளாக் இருக்குது சார் ஒயிட் இருக்குது க்ரே கலர் இருக்குது சார் மூணு இருக்குது சார் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுங்கள் புரியல சார் ஆ ஓகே சார் நாங்கள் எடுத்து அது ஆர்ட்ரு பண்ணி நாங்கள் இது அது தனியா எடுத்து வச்சுட்டுறோம் சார் உங்களுக்குன்னு ஆர்டர் பேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க சார் டேரெக்டாக விசிட் க ஷாப்க்கு வாங்க வாங்க பார்த்துட்டு நாமோ இது பண்ணிக்கலாம் சார் ப்ரைஸ் டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பண் ஆ ஓகே சார் நீங்கள் ஏன் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க இதுதான் என்னோடைய நம்பர் நீங்கள் வர்றப்போ எனக்கு ஜஸ்ட்டு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பண்ணிக் கொடுக்கறேன் சார் பெஸ்ட்டா ஆ எங் எங்கக் கடை லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் சார் இதான உங்கள் வாட்ஸ் இதான சார் உங்கள் தொலைப்பேசி எண் ஓகே சார் இந்த நம்பருக்கு நாங்கள் உங்களை தகவல் பரிமாறுறோம் சார் நீங்கள் வர்கிறத்துக்கு முன்னாடி எனக்கு கால் மட்டும் பண்ணிட்டு வாங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார்